திருவாரூர் மாவட்டத்தில் வந்துட்டு பயிர்கள் அப்புறம் வந்து பருத்தி கோதுமை நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட எல்லாமே நாங்கள் வந்துட்டு செய்வோம் கால்நடைகளுக்கும் தீவனத்தையும் நாங்கள் அறுவடை செய்வோம் அப்படிங்குறப்ப இதை அதிகளவில் நாங்கள் செஞ்சுக்கிட்ருக்கோம் அப்புறம் வந்துட்டு கால்நடைகள் பயன்பெறும் வகையில் பயிர்கள் உற்பத்தி செய்கிறோம் அந்த பயிர்கள் மூலமாக நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அப்புறம் பருத்தி பருத்தி நாங்கள் விளைவிக்கிறதுனால் அதாவது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு பயிர் வந்து முக்கியங்கிறத வந்துட்டு நமக்கு தெரியப்படுத்துகிறோம் இங்கே வந்துட்டு விவசாயம் சார்ந்த இல்லை விவசாயம் சாராத நடவடிக்கைகள் கூட இந்த திருவாரூர் மாவட்டத்துலேருந்து நடைபெறும் பயிர்ப்பாசனம் அப்புறம் வந்துட்டு கால்நடைகளுக்கான தீவனம் இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ஏற்றுப்போம் இப்போ உரங்கள் அப்படின்னு வைச்சுங்கன்னா உரங்கள் எல்லாமே வந்துட்டு நல்வினை தீவினை அப்படின்னு இல்லாமல் ஒரு இயற்கையான உற்பத்தி இயற்கையான சார்ந்த உரங்களையுமே நாங்கள் தயாரிக்கிறோம் அதாவது கால்நடைகள் மூலமாக பெறக்கூடிய அல்லது பெறப்பட்ட அந்த ரசாயன பொருட்களனால்தான் பயிர்களுக்கு வந்து நாங்கள் வந்துட்டு பயன்படுத்துவோம் அதன் மூலமாகதான் பயிர்களுக்கான அந்த பேஸிக்ஸ் அண்ட் ஒரு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னால் பச்சைப்பயிறு பாசனம் சம்பந்தப்பட்டதுக்கான முக்கியக்கூறாக செயல்படுகிறது அப்புறம் வந்துட்டு ஆல்ட்டர்நேட்டிவ்ஸ் ஆல்ட்டர்நேட்டிவ்ஸ் கூட்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஒரு பயிர் சம்மந்தப்பட்ட நடவடிக்கைகள் வயல் சார்ந்த அப்புறம் வயல் சாராத நீர்ப்பாசன நடவடிக்கைகள் அப்புறம் கோதுமை நெல் நெல் வந்துட்டு அவ்வளோ ஒரு சிறப்பானதாக செயல்படுது ஒரு தீவனத்தை சம்பந்தப்பட்டது எப்படி சொல்லமுடியும்ன்னா மக்கள் இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் வந்து டெல்ட்டா மாவட்டம் டெல்ட்டா மாவட்டம்ங்கிறதனால அங்கே பயிர் உற்பத்தியாக இருந்தாலும் சரி நெல் உற்பத்தியாக இருந்தாலும் சரி அதையும் நாங்கள் அறுவடை செஞ்சு அதன் மூலயமா வந்துட்டு அதன் மூலயமா வந்துட்டு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை வந்து நாங்கள் கொண்டாடுகிறோம் பாசன கால்வாய்கள் பச்சைப்பயிறு பச்சைப்பயிறுங்கிறப்ப அதை உற்பத்தி செய்கிறதுக்கான கால அவகாசங்கள் வந்து நிறைய தேவைப்படும் ஆனால் அது வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நடவடிக்கைகள் மூலம் செயல்படுத்த முடியாது ஏன்னு சொன்னால் ஒரு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் மூலமாக எவ்வளவோ நாங்கள் செயல்படுகிறோம் குறிப்பிட்ட ஒரு நெல் வகைகள் கால்வாய்கள் அண்ட் பாசன கால்வாய்கள் மூலமாக அந்த நிலைமைகளை நாங்கள் புரிஞ்சுப்போம் பயிர்ப்பாசன பயிர்கள் வந்துட்டு இங்கே கிராமப்புறங்க்களில வந்துட்டு நிறைய வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வயல்கள் மூலமாக நாங்கள் இது பண்ணுறோம் இங்கே வயல்கள் நிறையவும் இருக்கிறனாலதான் டெல்ட்டா மாவட்டம்ன்னு நாங்கள் வந்து முக்கியமாக சொல்கிறோம் இது மூலயமா வந்துட்டு மக்களுக்கான தேவைப்படக்கூடிய நெல் கோதுமை சம்பா பருத்தி எல்லாமே வந்துட்டு நாங்கள் அறுவடை செய்கிறோம் அதன் மூலயமாக நாங்கள் விவசாயம் செய்கிறோம்